கிராமப்புறத்தில் வந்து ரொம்ப பீரியட்ஸ்னால் உள்ளே வரக்கூடாது யாரையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீரியட்ஸ் டைமில் இருக்கும் போது அவங்களுக்கு தனியான பாத்ரம் சாப்பிட்றதுக்கான பாத்ரம் சொம்புலேருந்து அவங்க தனியாக இருக்கிறதுக்கான உலக்கையிலேருந்து எல்லாமே தனியா வச்சு அவங்க தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க அதை தொடாதே இதை தொடாதே ஒரு குளிக்க தண்ணி கொடுக்கணும்னாலும் அவங்கதான் தண்ணி ஊற்றி குடிப்பாங்க அதே வந்து சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் அவங்க ஏன்னால் அவங்களுக்கே தெரியும் எதனால இது நமக்காக எதுவும் நமக்கு பீரியட்ஸ் டைமில் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது இன்பெஃக்சன் ஆகும் அப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்குறத்துக்காக அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா சிட்டியில் உள்ளவங்களா அவ்வளோ பெருசாக எடுத்துக்கமாட்டாங்க அதே கிராமப்புறத்தில் வந்து அந்த பெண்களை வந்து கோவிலுக்கு போகக்கூடாது யாரும் யாரையும் தொடக்கூடாது அங்கே போகக்கூடாது வெளில போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க அதே சிட்டிலேனா அப்படி கிடையாது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எப்போதுமே எல்லோருமே ஒன்றா இருந்துட்டு எல்லோருமே கோவிலுக்கு போ சிலபேரு போகிறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் எஜிக்கேட்டடாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த விஷயத்த பற்றி தெரியும் இதனாலதான் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க எதுவும் பேச கோவிலுக்குப் போகக்கூடாது அப்படிங்குறது வச்சுருக்காங்க அப்படிங்குறது அவங்களுக்கு சரிபண்றது தெரியும் அதனால சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது அவங்க வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளவங்க கிராமப்புற பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னால் பெண்கள் அப்படிங்குறது ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கனால் அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க அங்கே போகக்கூடாது இஙகே போய்விடக்கூடாது எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ட்ரீட் பண்ணுவாங்க தனியாக இருக்கணும் அப்படிங்குற மாதிரி அவங்க கோவிலுக்குப் போகக்கூடாது வெளில போகக்கூடாது அடுத்த வீட்டுக்குப் போகக்கூடாது உனக்கான இடம்னா இதுதான் நீ எங்கேயும் நகரக்கூடாது அந்த ஃபை டேஸும் அவங்க வந்து கேள்ஸை வந்து பீரியட் டைமில் தனியாக ட்ரீட் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப இதுவாகவும் அந்த கலாச்சாரமாக கொண்டுட்டு வந்துட்டாங்க இப்படிதான் இருக்கும் அப்படிங்குறது கிராமப்புறத்தில் ஸ்கூல் போய்விட்டு ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ம் சரி நீ எங்கே போய்விட்டு வந்தாலும் தனியாகதான் இருக்கிற மாதிரி கிராமப்புறத்தில் அது சிட்டியில் அதுக்கு ஆப்போசிட் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நீ எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்குற மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தங்களும் எஜிக்கேட்டடை பொறுத்து இருக்குது புரிஞ்சிக்கிறத பொறுத்து இருக்குது இதுதான் இதனாலதான் ஒதுக்குகிறாங்க அப்படிங்குறது மாதிரி எஜிக்கேட்டடுக்குனால் தெரியும் அன்எஜிக்கேட்டடுக்குனால் இல்லை அது ஒற்றுக்காது அடுத்தவங்க ஒற்றுக்கமாட்டாங்க அடுத்த வீட்டுக்கு போகக்கூடாது அவங்களுக்கும் இதாகும் நமக்கு ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கும் போது அந்த டைமில் வந்து கிராமப்புறத்தில் வந்து பெண்களை ரொம்ப தள்ளி வைக்குறாங்க அதே நகர்புறத்தில் வந்து சிட்டி சைடில் வந்து அதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்கலை இதுதான் பெண்களோடய ஏஜுக்கான ஒவ்வொரு நகரத்தை பொறுத்தோ இல்லை கிராமத்தை பொறுத்தோ எடுத்து எடுத்துக்கிறது